எங்கள் பகுதிகளில் வந்து அந்தளவுக்கு சுற்றுலா பயணிகள் அப்படினு வர மாட்டாங்க ஏன்னா நாங்கள் வாழ்கிறதோ அரியலூர் திருச்சி அந்த இடம்தான் இங்கே வந்துட்டு சுற்றுலா இடங்கள் அப்படினு எதுவும் கிடையாது ஆனால் பாரம்பரிய விழானால் கும்பாபிஷேகங்கள் வந்து ரொம்ப க்ராண்டாக நடக்கும் இந்த சைட் இருக்கிற கோவில்கள்லலாம் அந்த மாதிரி கும்பாபிஷேகம் ஒரு கோயிலுக்கு நடந்துச்சுனாலே அந்த விழாக்காக நிறைய ஊருலேருந்து வெளியூர்லேருந்தோ இல்லை சென்னை அது இதுனு அவ்வளோ ஊர்கள்லிருந்தும் நிறைய பேர் வருவாங்க அந்த சமயத்தில் வந்து கும்பாபிஷேகோம்னாலே அந்த ஊரே அவ்வளோ களைகட்டி அவ்வளோ ஆட்களோடு இருக்கும் அதனால் அந்த மாதிரி கும்பாபிஷேகம் விழாக்கள் தான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இந்த சைட் இருக்கு அப்பறம் இங்கே பக்கத்து ஊரு புள்ளம்பாடினு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் வந்துட்டு அங்க இருக்கிற சிவன் கோயிலுக்கு வந்து ஒரு திருவிழா நடக்கும் அது வந்து எப்பிட்னா ஒரு வாரம் நடக்கும் அந்த திருவிழாக்கும் வந்துட்டு அவ்வளோ மக்கள் வருவாங்க அந்த திருவிழாவும் ஓரோரு நாளும் ஒரோ அவ்வளோ விசேஷமாக நடத்தப்படுது அந்த திருவிழாவோடய கடைசி நாள் வந்து ஒரு பெரிய தேரும் வந்துட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இழுக்கிற மாதிரியும் இருக்கும் அதெல்லா வந்துட்டு ரொம்ப விசேஷமாகருக்கும் அந்த தேர் இழுத்துட்டு போகிறப்ப பின்னாடியே நிறைய மக்கள் வந்து கோடு போடறது அப்படினு ஒரு சடங்கிருக்கு அதை வந்து செஞ்சுட்டே போவாங்க அதையும் நம்ம பார்க்கலாம் அப்றமேட்டுக்கு அங்கே நிறையா கடைகள் திருவிழானாலே நிறைய கடைகள் இருக்கும் இல்லையா அதனால் அந்த கடைகள் அப்புறோம் கிடா வெட்டு அதெல்லாம் நிறையே நடக்கும் இம்மாதிரி இந்த இந்த சைட் இருக்கிற ஊருகளில் எல்லாத்திலையுமே இந்த கும்பாபிஷேகம் இல்லைனா இந்த மாதிரி திருவிழாதான் வந்துட்டு ரொம்ப பெருசாக கொண்டாடப்படுது